ஆ சொல்லுங்கள் ஆ ஆமாம் மேம் நீங்கள் யார் பேசுறது ஆ சொல்லுங்கள் மேம் ஆ அப்புறம் ஆ ஓகே மேம் உங்கள் கார் மாடல் என்ன சொன்னிங்க ஆ சரி ஓகே மேம் என்னென்ன ப்ராப்ளம் ஆ அப்புறம் மேம் ஆ சரி மேம் ஆ சரி ஓகே மேம்

ஸ்லோ பண்ணியா ஆ ஓகே மேம் இன்னும் உங்களுக்கு வேறு எந்த ப்ராப்ளமாச்சும் இருக்கா இந்த நாலு ப்ராப்ளம் தானே சரி மேம் சரி அது எல்லாம் கம்ப்ளீட்டாக எல்லாம் சர்வீஸ் பண்றப்போ நாங்கள் வாட்டர் சர்வீஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்துடுவோம் மேம் வந்து நார்மல் பண்ணனும் அப்படி தானே மேம் சரி ஓக் மொத்தமாக வந்துட்டு ஒரு ஃபை தெளசண்ட் வரும் மேம் நீங்க வந்து முன் பணமாக ஒரு மூவாயிரம் எனக்கு ஜிபே பண்ணிவிட்ருங்க அப்புறமா கார் ஒரு ரெண்டு மூணு நாளில் நான் உங்களுக்கு தந்துவிட்றேன் நீங்கள் அப்புறமா வந்து மீதி காசு ரெண்டாயிரமும் எனக்கு கொடுங்க மேம் உங்களுக்கு எத்தன நாளைக்குள்ளே வேணும் காரு உங்களுக்கு எத்தன நாளைக்குள்ளே காரு உங்கள் கைக்கு வரணும் சரி நீங்கள் அப்போ நீங்கள் எவ்வளோவுக்கு சீக்கிரமாக காசு போட்டு விடுறீங்களோ நான் சில ப ஜாமான் எல்லாம் வெளியே தான் வாங்கணும் நீங்கள் டக்குன்னு காசு போட்டுவிட்டிங்கன்னா நான் ஜாமானை வாங்கிவிட்டு வர சொல்லி நான் டக்குன்னு போட்டு நான் உங்கள் வீட்டுக்கே கொண்டு வந்து கார் தர சொல்லிவிட்றேன் மேம் கார் எல்லாம் நல்லா கார் எல்லாம் நல்லா தெளிவாக பண்ணி கொடுத்துட்றேன் மேம் சரி ஓகே மேம் ஆ சரி மேம் கண்டிப்பாக கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து கரெக்டாக பண்ணி கொடுக்குறேன் மேம் ஆ சேரி தேங்க்ஸ் மேம்